சேலை தமிழகத்தினுடைய பாரம்பரிய பெண்கள் உடை எனக்கு காட்டன் சாரீன்னா ரொம்ப பிடிக்கும் அதுலையும் ப்யூர் காட்டன் ரொம்ப பிடிக்கும் அதை நானே ஸ்டார்ச் போட்டு அயர்ன் பண்ண கொடுத்தேன்னா டோபி வந்து கிண்டலடிப்பார் பரோட்டா வந்துருச்சு அப்படின்னு அது பிரிக்கவே முடியாது தண்ணி தெளிச்சு அதை பிரிச்சு பேப்பர் மாதிரி தேய்ச்சி கொடுத்தாதான் எனக்கு பிடிக்கும் அந்த மடிப்பு கலையாமல் அதுல வச்சு வச்சு கட்டுவேன் நான் என்னை காட்டன் குயின்னே சொல்லுவாங்க என்னோடைய காலேஜ்ஜி கொலீக்ஸ்ஸு காட்டன் சாரீயில காலேஜ்ஜிக்கு போனாத்தான் இங்லீஷ் மேடம்மாதிரி இருக்கு அப்படின்பாங்க ஆர்டிஃபிசியல் சாரீஸ் அந்த சிந்தடிக் சாரீஸ் கட்டிகிட்டு போனால் எனக்கு இடுப்புல நிற்காது வேறு அது எனக்கு அவ்ளோவாகவும் சூட் ஆகாது ஐ லைக் காட்டன் சாரீஸ்